ஹலோ ஹலோ வணக்கங்கம்மா ராகுல் ஸ்வீட்ஸ் ஆமாங்க மேம் ராகுல் ஸ்வீட்ஸ்லருந்து பேசுகிறோம் சொல்லுங்கள் இப்போ நம்ம கடையில எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க மில்க் ஸ்வீட்ஸ் இருக்குங்கம்மா அப்புறம் காஜு ஸ்வீட்ஸ் இருக்குது மில்க் ஸ்வீட்ஸ் வந்து கிலோ இப்போ ஐநூறுபா போயிட்ருக்குது மில்க் ஸ்வீட் மில்க் ஸ்வீட்ஸ் வந்து ஒரு மூணு நாள்லருந்து நாலலு நாள் வரைக்கும் தாங்குங்கம்மா ஆமாங்கமா மூணு நாள்லருந்து நாலு நாளுக்குள்ள காலி பண்ணின்னால் தானங்கமா நல்லாருக்கும் அது தனியாக உங்களுக்கு இந்த ஜாங்கிரி லட்டு மைசூர்பாகு இது மாரி வந்திருங்கம்மா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்திலருந்து பத்து நாள் வரைக்கும் தாங்குங்கம்மா நெய் மைசூர்பாக்கு கிலோ இரநூத்தி ஐம்பதுரூவாங்கம்மா நீங்கள் வந்து மொத்தமாக வாங்குனீங்கன்னா வில கம்மி பண்ணிக்கலாங்கம்மா இப்போ நீங்கள் ஒரு பத்து கிலோவுக்கு மேலே வாங்குனீங்கன்னாக்க உங்களுக்கு இரநூத்தி இருபதுரூவா போட்டுக்கலாங்கம்மா இல்லங்கம்மா இல்லங்கம்மா நம்ம கடையில வந்து எப்போதுமே அந்த மாதிரி ஃபால்ட் வந்ததே கிடையாதுங்கம்மா நீங்கள் நம்பி வாங்கலாம் மிச்சர் கிலோ இரநூறுவாங்கம்மா நீங்கள் வந்து மொத்தமாக வாங்குனீங்கனாக்க உங்களுக்கு நூற்றி நாப்பதுரூபாலருந்து நூற்றி எழுவதுரூவாக்குள்ள போட்டுக்கலாங்கம்மா அது ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து மாறுங்கம்மா லட்டும் கிலோ இரநூத்தி ஐம்பதுரூவா தாங்கம்மா ஆ பண்ணிக்கலாங்கம்மா நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னாக்க அது டெலிவரி பண்ணிக்கலாம் சரிங்கம்மா ஆ மூணு அட்ரஸ்ஸும் நீங்கள் தனி தனியாக கொடுத்துருங்க எங்கெங்க எவ்வளோ எவ்வளோ ஸ்வீட்டு கொடுக்கணும் சொல்லிட்டீங்கன்னாக்கா அது அது மாதிரி பண்ணிக்கலாங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா இது எல்லாமே வந்து மாப்பிள வீட்டுக்கு தனியாக ஒரு இது பேக்கு பொண்ணு வீட்டுக்கு தனியாக ஒரு பேக்கு மண்டபத்துக்கு ஒரு பேக்கு மூணு மூணு பேக்காக செஞ்சு தந்துடணுமாங்கம்மா ஆமாங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா ஆமாங்கம்மா சரிங்கம்மா கடைக்கு நீங்கள் வாங்கம்மா வந்து பாருங்கள் உங்கள் அட்ரஸ்ஸும் அந்த இதை அட்வான்ஸும் கொடுத்துட்டு போங்க நம்ம வந்து நீங்கள் சொல்கிற இடத்துல வந்து டெலிவரி பண்ணிடலாங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா